என்னானாங்க கடையில இருக்கு எங்களுக்கு ஞாயித்து கிழம கறி விருந்து வச்சுருக்கோம்ங்க அதனால ஒரு அஞ்சு கிலோ மட்டன் வேணும் ஒரு பத்து கிலோ சிக்கன் வேணும்

ஞாயித்து கிழம காலையில ஒர் எட்டு மணிக்கே கொடுத்துருங்க கொஞ்சம் நல்ல கறியாக பார்த்துகுடுங்க இல்லை நாங்களே வந்து வாங்க்கிறோம்மா

ஆ தரேன்ம்மா தரேன் ஏதாச்சும் கொஞ்சம் குறைக்க முடிஞ்சா நூறு ஐம்பது குறைங்க சரிம்மா நான் ஆயரூவா அட்வான்ஸ் தர பாக்கி பணத்தை ஞாயித்து கிழம கொடுத்துட்டு வாய்ங்க்க